பெண்கள் அதிக சவால்களை எதிர்கொள்கிறாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா பாலின சமத்துவம் கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு இதில் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அளிக்கணும் பாதுகாப்பு அளிக்காமல் தான் நிறைய நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாயிட்டிருக்கு அதேமாதிரி வரதட்சணை கொடுமை வரதட்சணை கொடுமை இல்லாத சூழலை உருவாக்கணும் இது கவர்மெண்ட்டு தான் பண்ணணும் கவர்மெண்ட்டு தான் முன்னிருந்து வரதட்சணை கொடுமையே இல்லாத அளவுக்கு பெண்களை வந்து நல்ல கொண்டு வரணும் அதேமாதிரி தொழிலில் பெண்களுக்கு உண்டான தொழில்கள் நல்ல ஏற்படுத்தி தரவேணும்